நான் வந்து பொதுவாக எல்லாரோடையும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுறத ரொம்ப விரும்புவேன் பொதுவாக மத்தியானம் வந்து ஆஃபீஸில் ஸ்டாஃப்புங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்துதான் சாப்பிடுவோம் அப்படி உட்காந்து சாப்பிடும் போது ஒருத்தர் ஒருத்தர் என்ன சமைச்சிங்க நீங்கள் என்ன சமைச்சிங்க சொல்லி கேட்டுவிட்டு அந்த சமையல் டிப்ஸ்ஸெல்லாம் வந்து சொல்லிட்டு அதை பேசிகிட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி பார்த்திங்னா இரவு நேரங்களில் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் டெய்லி அப்படிதான் சாப்பிடுவோம் ஏனால் காலையில் எல்லோரும் வேலைக்கு போகிற அவசரம் ஸ்கூலுக்கு போகிற அவசரம் அதனால் யாரும் உட்காந்து பேசி சாப்பிடுற அளவுக்கு நேரம் இருக்காது அதனால் பொதுவாக இரவு நேரங்களில் எல்லோருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுறதை நாங்கள் விரும்புவோம் எங்கள் குழந்தைங்க காலையிலருந்து என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அதெலாம் கேட்டுவிட்டே சாப்டுவிட்டு இது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படினா பொதுவாக எங்கள் ஊரில் வந்து திருவிழா இல்லைனா கிருஸ்மஸ்ஸு இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் எங்க அம்மா வீட்டுக்கு போவோம் அங்கே போகும் போது அக்கா எல்லாம் வருவாங்க பெரியக்கா சின்னக்கா அண்ணே மாமா எல்லாரும் ஃபேமிலியோடு வருவாங்க அப்படி வரும் போது நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் நைட்டில் பகல்லையுமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் ஏனால் ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுவோம் இல்லையா அதனால வந்து எல்லாரும் உட்காந்து அவங்க ஃபேமலி இதெல்லாம் பேசிகிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நடுவில் வச்சுருவோம் வச்சுட்டு ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் பரிமாறிடுவாங்க பரிமாறிவிட்டு எல்லோருமே உட்காந்துக்குவோம் எங்கள் அம்மா வந்து பரிமாருறேன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்களும் உட்காருங்கனு சொல்லி எங்கள் அம்மாவை உட்கார வச்சு நாங்களே எல்லாத்தையும் பரிமாறிக்குவோம் பரிமாறிவிட்டு பேசிகிட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுட்டே சாப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே எனக்கு வந்து கூட்டுக்குடும்பம் கூட்டுக்குடும்பமாக இருந்து வாழ்வது வந்து ரொம்ப பிடிக்கும்